இப்போ எங்கள் கிராமத்தில் நிறையா பேர் இறந்து போகறாங்க அப்படி இறந்து போகும்போது அவங்களுக்கு சடங்குகள் செஞ்சு தான் எடுத்துகிட்டு போகறாங்க இப்போ யார் இறந்தாலுமே அவங்கள சும்மா அப்படியே போய் எடுத்துகிட்டு போகற வழக்கம் வந்து இங்கே கிடையாது எங்கள் கிராமத்தில் இறப்பு சடங்குமே சிறப்பாக தான் செய்யறாங்க அந்த இறப்பு அப்படீங்கிறது வந்து ஒரு மனசோர்வான நிக நிகழ்வாக இருந்தாலுமே இறந்து போனவங்க எந்த குறையும் இல்லாமல் போகணும் அப்படீன்னு சொல்லிவிட்டு பெண்கள் வந்து அந்த மன கஷ்டத்தை வந்து அடக்க மாட்டாங்க ஆனால் ஆண்கள் வந்து அவங்க மனச வந்து கொஞ்சம் தேத்திகிட்டு என்ன பண்ணுறது போனவங்க போயிவிட்டாங்க அப்படீன்னு சொல்லிவிட்டு என்னென்ன சடங்கெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முறப்படி வந்து செய்யிற நிலம வந்து இருக்கு இப்போ சடங்கு என்னென்ன செய்யறாங்க அப்படினா ஒருத்த ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இறந்து போயிவிட்டாங்க அப்படீன்னா அவங்கள எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சு அவங்க தலைக்கு எண்ணெய் வச்சு அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு அவங்க மேலே வந்து புது துணி போர்த்தி விட்டு அவங்க தேவையான அவங்க என்னெல்லாம் யூஸ் பண் யூஸ் பண்ணிருப்பாங்கல்லையா அந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பொருள் அதெல்லாம் அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்புறம் அவங்க அவங்களுக்கு பேரக்குழந்தைக அப்படி அவங்க மகள் மருமகள் அவங்களெல்லாம் இருப்பாங்க சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்கள் எல்லாம் இருப்பாங்கல்லையா அவங்கெல்லாமே வந்து அவங்கள சுற்றி வந்து அரிசி பால் எல்லாமே அவங்களுக்கு வாயில் வந்து ஊற்றி அவங்களை வந்து நல்லபடியாக வழி அனுப்பி வைப்பாங்க இறை அவங்க சாமி கூட போய் கலந்து கலந்துக்கோங்க அப்படீங்கிற மாதிரி அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க அந்த செத்துப்போனவங்க வீட்டுக்கு வந்து அழுகிற பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் முன்னாடி யாராவது இறந்து போயிருப்பாங்கள்ல அதை நினச்சி இங்கே வந்து அழுகிற பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க இந்த சோகத்தை விட நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு அவங்களோட இப்போ செத்துப்போனவங்க வீட்டில் இருக்குறவங்க அவங்களுக்கு வந்து அந்த சோகம் இருக்கும் ஆனால் வெளியருந்து வந்து அழுகுறவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டில் நடந்த சோகத்தை நினச்சி தான் மேக்ஸ்சிமம் அவங்களுக்கு கண்ணீர் வரும் கண்டிப்பாக இறந்தவங்க வீட்டில் வந்து விருந்து நடக்கும் விருந்து வந்து ஒரு ஏழு நாள் அந்தமாதிரி விருந்து போடுவாங்க அதுவுமே ஒரு சடங்கு முறையாக தான் இருக்கு அந்த சடங்கில் பார்த்திங்கன்னா கடைசியாக கறி விருந்து போடுவாங்க கறி விருந்து போட்டு அந்த சடங்கு அந்த விருந்து சடங்கு வந்து முடிச்சிருவாங்க